அந்த காலத்தில் விவசாயம் வந்து இயற்கை முறையாக இருந்துச்சு ஒரு ஆண்டை வந்து ஆறு பருவங்களா பிரிப்பாங்க இளவேனில் முதுவேனில் கார்காலம் குளிர்காலம் முன்பனிக்காலம் அப்புறோம் பின்பனிக்காலம் ஏன்னால் ஒரு ஆறு வகையாக பிரித்து அந்த சுழற்சி முறையில் விவசாயம் பண்ணிகிட்டு இந்தாங்க ஒரு விவசாயி இளவேனிரில் காலத்தில் வந்து சேமித்து வச்சுருந்த இயற்கை உரத்தை வயலில் போட்டு அப்புறமாக உழுது ப பருவ விதைப்பு நடக்கும் சம்பா குருவை சாகுபடி அதேபோல் சொல்லுவாங்க ஸோ அந்த காலத்தில் விவசாயம் பண்ணுறத்துக்கு செலவு வந்து பார்த்திங்ன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாகத் தான் நடக்கும் ஸோ மழை காலம் உணர வச்சு பயிரிடுவாங்க களை எடுத்து பயிரை வந்து வளர்ப்படுத்துவாங்க அடுத்து அறுவடை நடக்கும் இப்போ மழை பெய்யுது அப்படினா அந்த மழை தண்ணீரை வந்து ஏரி குளங்கள் அதேபோல் நீர் சேமிப்பு இதில் நீரை சேமித்து வச்சு அடுத்த பருவத்துக்கு அந்த தண்ணியை வச்சு அடுத்த பயிர் செய்வாங்க இப்படி காலத்துக்கு பயிரிட்ட காலத்து பூச்சிகள் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்போ செயற்க்கை உரம் அதெலான் எதுவுமே போட தேவைல்ல மூன்று போகம் நடுவாங்க ஸோ மழையை பொறுத்து தான் மூன்று போகம் விவசாயிங்க அப்போது விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஆனால் இக்காலத்தில் அது எப்படி இருக்குது அப்படின்னா விவசாயம் பண்ணுறதுக்கே ஆள் கிடைக்க மாற்றாங்க ஸோ அதனால் என்ன எல்லோருமே என்ன பண்ணுறாங்ன்னா இயந்திரம் வகை விவசாயத்தை பயன்படுத்த ஆரமிச்சிட்டாங்க ட்ராக்டர் அறுவடை மிஷின் ஸோ அதே போல் இயந்திர வகைகளை வச்சு விவசாயம் பண்ணுறாங்க இதனால் என்ன ஆகுதுன்னா விவசாயம் பரம்பரை முறையில் இப்போ செய்ய முடியிறது கிடையாது செயர்கை உரம் போட்டு ஏன்னால் விளைச்சல் அதிகமாக மகசூல் வேணும் ஸோ அந்த காலத்தில் மக்கள் கம்மியாக இருந்தாங்க போதுமான சாகுபடி இருந்தால் போதும் அப்படிங்குற மாதிரி இருந்துச்சு ஆனால் இக்ககாலத்தில் மக்கள் தொகை அதிகரிப்பு காரணமாக நமக்கு வந்து நல்ல மகசூல் வேணும் லாபம் வேணும் அதுக்காக செயற்கை உரம் எல்லாமே போட்டு விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க இது முக்கியமாக இந்த விவசாயம் நெல் பயிர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பூமியே காப்பற்றுரத்துக்காக நடக்கிறது ஏன்னால் ஏரி குளத்துலெலா தண்ணீர் இருக்கும் இது விவசாயம் நெல் மட்டும் பார்த்திங்ன்னா அது வந்து ஒரு செயற்கை விதை எதுக்கு இதை கண்டுபிடிச்சி இருக்காங்க அப்படின்னா பூமியை காப்பற்றுரத்துக்கு பூமியை வெப்பமயமாதல தடுக்கிறதுக்காக இந்த விதையை கண்டுப்பிடிச்சிருக்காங்க சும்மா சாதாரணமாக போயிட்டு ஒரு இடத்துல தண்ணியை தேக்கி வைங்க அப்படின்னு சொன்னாக்கா யாருமே தேக்கி வைக்க மாட்டாங்க ஒரு விவசாயி அது நம்ம தமிழன் அவர் பேர் நெல்லையப்பன் சொல்லுவாங்க ஸோ அவரு இந்த செயற்கை விதையை கண்டுபிடிச்சாங்க அதனால தான் அவர் பேரையே நெல்லுன்னு அந்த பயிருக்கு வைச்சாங்க ஸோ சமமான பரப்பளவுள தண்ணிய ரெண்டு அடி இல்லை ஒரு அடி சமமாக பூமிக்கு மேலே தண்ணியை தேக்கி வச்சுறதால சூரியனின் வைப்போம் அப்புறோம் பூமியின் வைப்போம் ரெண்டும் ஒரே சீரகதாக இருக்கும் சீக்கிரமாக அந்த நீர் ஆவியாகி மேலே போயிட்டு மேகங்களாக உருவெடுத்து மறுபடியும் மழை பொழியும் ஸோ இந்த நோக்கத்தக்கை தான் நெல்லுன்ற ஒன்று கண்டுபிடிச்சாங்க அது வந்து விவசாயிகளுக்கு உணவு பொருளாகவும் அப்படியே மாறிடிச்சு ஆனால் இப்போதிக்கு அது பண்ணுறது பார்த்திங்ன்னா லாபம் ஈட்டும் விதமாக தான் போய் கொண்டு இருக்குது செயற்கை உரங்கள் போடுகிறது அதேபோல் இருக்குது இதனால கால்நடைகள் பராமரிப்பு நடக்கமாட்டிங்குது ஏன்னால் கால்நடைகள் வச்சு உழுதால் மட்டுந்தான் என்ன பண்ண முடியும்னா கால்நடைகளை வீட்டில் வளர்ப்பாங்க அது கால்நடைகள் காளை மாடுகளெலான் அழிவு ஏற்படுது